ஹலோ சார் அச்பி கேஸ்ஸா இதுமாரி கொன்னிங்லிருந்து அண்ணா இந்திரா தெருலிருந்து பேசுகிறோம் பக்கத்து வீட்டு அக்காட்டருந்து நம்பர் வாங்கினோம் ஓ அப் இல்லை புதுசாக கேஸ் கனெக்ஷன் வாங்கணும் நீங்கள் என்ன என்ன சொன்னிங்கன்னால் நோட் பண்ணிக்குவேன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் புக்கு பாஸ் ஃபோட்டோ ரெண்டா ஓகே சார் இப்போ புக் பண்ணிணா எத்தினை நாள் வரும் சார் சிலிண்ட்ரு ஃபை டேஸ் ஆகுமா சரி ஓகே சார் அமௌண்ட்டு எவ்வளோ சார் அமௌண்ட்டு சார் அமௌண்ட்டு ரெண்டாயர ரூபாயா ஓ சரி ஓகே சார் எத்தினை சிலிண்ட்ரு சார் வரும் ரெண்டு சிலிண்ட்ரு தான் வருமா ஓகே சார் இப்படி வாங்குகிற மாரி வந்தால் கூட யார்னா அம்மாவை கூட்டினு வரணுமா நானே வர்ணுமா சார் கூட அம்மாவை கூப்பிட்னு தான் வரணுமா சரி ஓகே சார் இங்கே வந்து தான் காசு கொடுக்குணுமா இல்லை அங்கேயே காசு கேஷ் ஹண்ட்ரெடு கொடுத்தே வாங்கிலாம்மா சார் ஓகே சார் வீட்டுக்கு வந்தவோடன்னே ஓகே ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணணும்னா எப்படி சார் அது நம்பர் எதனா சொன்னால் நோட் பண்ணிக்குவேன் பன்னெரெண்டு அறுபத்தெட்டு தொண்ணூறு அறுபது ஜீரோ அஞ்சு ஓகே சார் ஓகே சார் இப்ப சிலிண்ட்ரு வாங்கினா எத்தனை மாதத்துக்கு வரும் சார் அது ஒன்றரை மாசத்துக்கு சரி ஓகே சார் ஒன்றரை மாதத்து ஓகே சார் இப்போ புக் பண்ணணும்னா எப்படி ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சி இல்லை மூணு நாள் கழிச்சி வந்துருமா இல்லைன்னா அடுத்த ஒரு வேளை புக் பண்ணிண உடனே அந்த செகெண்ட்டே வந்துடுமா சார் சிலிண்ட்ரு மூணு நாள் அஞ்சு நாள் ஆகுமா சார் ஓ ஓகே ஓகே சார் ஒரு புக்கு ஓப்பன் பண்ணும்னா அதுக்கு தேவை அந்தான் அது பாஸ்போர்ட் பாஸ் பேங்க் புக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒரு ஃபோட்டோ சரி ஓகே சார் ஓகே சார் பாஸ்போர்ட் ஓகே சார் சரி ரொம்ப தேங்க்ஸ் சார்